மேம் எக் எக்ஸ்க்யூஸ்மி மேம் மேம் உள்ளே வரலாங்களா குட் மார்னிங் மேம் மேம் நெக்ஸ்ட் வீக் மண்டே கவுர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்காங் மேம் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலானு இருக்கோங் மேம் எங்களை எங்கள் டிபார்ட்மென்ட்டில் இருந்து ஒரு டீம் போகிறோங் மேம் அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அலோ பண்ணுறிங் மேம் மேம் கவுர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரிலங் மேம் நாங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மென்ட்டுங்க மேம் நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோங் மேம் ஒரு டீம்மா ஒன் டே தாங்க மேம் மார்னிங் போய் ஈவினிங் வந்துடுவோம் இப்போ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி அங்கே வெச்சுருக்காங்க மேம் நாங்கள் அதில் போய் ப்ரசன்டேஷன் பண்ணுறோங் மேம் அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணுங் மேம் ஒன் ஒன் டே மட்டும் பெர்மிஷன் கொடுங்க மேம் நாங்கள் போயிட்டு நல்லபடியா சட் நம்ம காலேஜ் பெயர் காப்பாத்தறதுக்காக நாங்கள் சர்ட்டிஃபிக்கேட் வாங்கிட்டு வரோங் மேம் நம்ம காலேஜில் இருந்து நாங்களும் ஒரு பார்ட்டிசிபேடா போணா மாதிரி இருக்குங் மேம் தெரியும் மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்